ஹலோ சொல்லுங்க மேடம் ஹலோ யார் ஆ சொல்லுங்க ம் இதோ ஒரு நிமிஷம் இருங்க மேடம் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் ம் ஹலோ உங்களுக்கு சுகர் கொஞ்சம் கூடி இருக்குது சாப்பிட்டத்துக்கு அப்புறம் எடுத்தது அதிகமாக்கி காட்டுது இரநூத்தி ஐம்பது இருக்குது அதனால் நீங்கள் வந்து ஒரு நேரம் தான் சாதம் எடுத்துக்கணும் காலையில் டிஃபனு நைட் டிஃபனு எடுத்துக்கணும் அதே மாதிரி கா காய் வந்து அதிகமாக சாப்பிட்ணும் சாப்பாடுக்கு ஒரு பங்குனால் காய் ரெண்டு பங்கு அப்படி சாப்பிட்ணும் ஆ அது தான் அப்போ அப்போ மாத்திர நான் நீங்கள் காலையில் எழுந்திச்சி வாக்கிங் போகங்க மேடம் சுகர் குறையும் அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் தான் மேடம் குறைக்க முடியும் சாப்பாடே மூணு வேளை சாப்பிட்டிங்கனா சுகர் ஏறிவிடும் மேடம் அதே மாதிரி நீங்கள் நான் டேப்லெட் கொடுத்த டேப்லெட்ஸ் சாப்பிடுங்க அப்படியும் மீறி குறையிலனா வாங்க அடுத்த வாரம் பார்ப்போம் வேறு டேப்லெட் மாற்றி எழுதி தரேன் ம் தேங்க்யூமா ஆ சரி தேங்க்யூ